ஹலோ இது புஷ்பா உரக்கடங்களா இந்த மாதிரி நாங்கள் போன வருடம் உங்கள்கிட்ட உரோம் வெதை எல்லாம் நிறையா வாங்கியிருந்தோம் எல்லாமே நல்லா வெளைச்சல் கொடுத்துருந்துச்சி இந்த வருஷமும் எங்களுக்கு உரோம் வெதை பூச்சிக்கொல்லி மருந்து இதெல்லாம் வேணும் உங்கள்கிட்ட இருக்குதுங்களா ஆ ஓகே மேம் எந்த மாதிரி வெதைலாம் இருக்குது மேம் ஆ ஆ ஓகே மேம் ஹைப்ரிட் இந்த மாதிரிலாம் இருக்கா மேடம்

ஆ ஓகே மேம் இந்த மொச்சை வெதை இந்த மாதிரிலாம் இருக்குதுங்களா உரோலாம் ரேட்டு எவ்வளோ மேடம் ஆ ம் வெதை நெல்லெலாம் எவ்வளோ மேடம் ரேட்டு உங்கள்கிட்ட சரி மேம் நாங்கள் அப்போது நாங்கள் வந்து வெதை வெதை இதெல்லாம் வந்து வாங்கிக்கிறோம் மேம் உங்கள்கிட்டையே ஆ விலை எல்லாம் கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ணிக் கொடுங்க மேம் ஆ சரி மேம் வெதை எல்லாம் நல்லா தானே மேம் இருக்கும் பழைய இதெல்லாம் எதுவும் இல்லைல்ல பூச்சி இல்லாது ஆ சரி மேம் ஓகேங்க தேங்க்யூ